எங்கள் ஊரில் விளையாட்டு அப்படின்னா கபடி கிரிக்கெட்டு புட் பால் பேஸ்கெட் பால் இப்படி அதில் அதுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க விளையாடுவாங்க ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொருத்தவருக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுவாங்க அது எனக்கு விருப்பனமானது கிரிக்கெட் கிரிக்கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அ கிரிக்கெட்டு விளையாட்றதுக்கு நல்லா தெரியும் பாக்கி பேஸ்கெட் பால் கபடி இது எல்லாம் பார்ப்பமே ஆனால் விளையாட தெரியாது அதனால் கபடி வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் கிரிக்கெட்டு வந்து எனக்கு விளையாட தெரியும் அது அது தெரிஞ்ச விளையாட்டு கிரிக்கெட்டு மற்றபடிக்கி சிலர் பேஸ்கெட் பாலும் விளையாடுவாங்க சிலர் செட்டில் கார்க்கும் விளையாடுவாங்க அது கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் ஆள் கம்மியாக வச்சு விளையாடுறது தான் அது மற்றபடிக்கி கபடி போட்டி கிரிக்கெட் போட்டின்னா கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதனால அதில் அதிகமாக ஆர்வமும் எனக்கு அதனால கிரிக்கெட்டு விளையாடுவேன் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கபடி போட்டி கபடி போட்டி அது எனக்கு விளையாட தெரியாது ஆனால் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன் விரும்பி விரும்பி பார்ப்பேன் அதையே